இப்போ பாட்டு அப்படினா நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போது ஒருத்தவங்க பாட போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படினா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல வாய்ஸ் இருக்கணும் அதுக்கு அப்புறோ வந்து அவங்க அந்த இசையை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கணும் இப்போ எப்படினா இப்போ ஒரு இசைனா அதை எப்படி சொல்கிறது கேட்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கணும் அவங்க அதுலேயே ஆழ்ந்து யோசிக்கலாம் எப்படி சொல்கிறது இசைனாலே ஒரு நல்ல இனிமையாருக்கும் காதுக்கு கேட்குறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்படினா அவங்க வந்து நல்ல இசை கத் கற்றுட்டு இருந்துருக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த சரணம் அப்புறோ வந்து ஸ்ருதி அந்த மாதிரி அதெல்லாம் நிறைய இருக்குது ஒரு பாட்டில் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுருக்கணும் அப்புறோ வந்து ஒரு பாடும் ஒருத்தர் பாடுகிற திறனை வந்து மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா அவங்க இன்னும் ஏற்கனவே இவங்களுக்கு பாட தெரியும் அதை இன்னும் கொஞ்ச வளர்த்துக்கணும் அப்படி ஸ்கிலில் வளர்த்துக்கணும் அப்படினா அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாஸ் போகலாம் பாட்டு கிளாஸ் போகலாம் அங்கே போயிட்டு அவங்க இன்னும் அதை வேறு என்ன பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாடுகிறதுக்கு அப்படினு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்ச கற்றுக்கலாம் இந்த மாதிரி போனாங்ன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகும் அதுக்கு அப்புறோ வந்து அவங்க ஒரு பாட்டு கேட்குறாங்கன்னா அதுலேயே நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்டாங்ன்னா அதில் உள்ளே லைன்லாம் அவங்களுக்கு புரிய ஆரமிக்கும் அதில் உள்ள அதில் உள்ள எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்ச புரிய வரும் அதுக்கு அப்புறோ அவங்களே கொஞ்சம் அண்டர்ஸ்டான்ட் பண்ணிப்பாங்க மோஸ்ட்லி இப்போ நிறையா அவ ஹெட்செட் போட்டுக்கிட்டு இப்போ பாட்டு கேட்க ஆரமிச்சாங்கன்னா அவங்க டீப்பா அந்த லைன்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் இம்ப்ரூவ் ஸ்கில்லை வளர்த்துக்க முடியும் அவங்க ஒரு நல்ல சிங்கர் ஆகலாம் வேறு என்ன ஒரு பாடுறதுக்கு இது மாதிரி நிறைய ஸ்கில் தேவை இப்போ சாங் வந்து ஒருத்தவங்க பாட்டு கேட்குறாங்கன்னா இப்போ பாடுறவங்க ரொம்ப முக்கியோம் அவங்க வந்து நல்லா பாடியிருக்கணும் நல்லா வாய்ஸ் இருக்கணும் அப்புறோ வந்து சாங்கு இசை அதை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கணும்